இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்தை நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மேக்சிமம் வந்து எல்லாருமே சுகாதாரத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க ஏன்னா நிறைய டிசீஸ் வந்து வரதுனால இப்போ கொரோனா போன்ற நோய்லாம் வரதுனால இப்போ சுகாதாரத்தை வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்கிறாங்க முன்னேலாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே ரோட்டில் வந்து எச்சில்லாம் துப்புவாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க முகக்கவசம் அணியிறது அந்த மாரி சுகாதாரத்தை வந்து அவங்களே மேம்படுத்திக்கிறாங்க இப்போ வெளியில போய்விட்டு வந்தாங்க அப்படின்னா கைகழுவுறது இதெலாம் கொரோனாவுக்கு அப்புறோம் எல்லாமே வந்து ரொம்ப மாறிடுச்சு எ எல்லாருமே வந்து ரொம்ப சுகாதாரத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க இப்போ சுகாதாரத்தை நம்ப இன்னும் கொஞ்சம் எப்படி மேம்படுத்துகிறது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வீடு கட்டுறேங்குற பேரில் அந்த ட்ர ட்ரைனேஜ் தண்ணிகள்லாம் போகாத அளவுக்கு எல்லா இடத்தையுமே ஆக்கிரமிச் பண்ணிவிட்டாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ மழைலாம் பேஞ்சிச்சுனா தண்ணி அங்கே அங்கே நிற்கிது அதனால கொசுக்கள் வந்து ஸ்ப்ர உருவாகுது உருவாகும் போது டெங்கு அந்த மாரி ஃபீவர்லாம் வருது அதை வேணா நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்ல நம்ப பொதுப்பணி துறையிலேந்து நம் நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணியை எப்படி வந்து சேகரிக்கிறது இல்லை அதுக்கு போகறதுக்கான வழியை எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகாதாரம் வந்து நம்மளோடதில் மேம்படும் அதுவும் இல்லாமல் குப்பைலாம் இப்போ எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் குப்பைலாம் அங்கங்கே போடுறது எல்லாமே மேக்சிமம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் ஏன் நம்பளோட சுகாதாரத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுன்னா இந்த மாரி தண்ணி அங்கங்கே நிற்காம கொசுக்கள் உருவாகாமல் அது மாரி நம்ம பார்த்துக்கறது சிறப்பாக இருக்கும் இதுதான் நான் வந்து மாற்ற வேண்டிய ஒரே விஷியமாக நினைக்கிறேன்